வணக்கம்மா இல்லம் தேடி கல்வியில் நாங்கள் வந்து ஒரு குரூப்பா போயிருந்தோம் பல்வேறு விஷயங்கள நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தோம் இப்போது மரம் வளர்க்குறது எப்படி குழந்தைங்கள படிக்கிறது எப்படி அதே போல இந்த அறிவியல் சம்மந்தமா நிறைய விஷயங்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக்கொடுத்தோம் இந்த ஆணி வச்சு அடிக்கு அதை விழுகாமல் எடுத்து காட்டுறது அறிவியல் ரீதியாக அதே போல இந்த ஹாலி இருக்குது இல்லையா அந்த ஹாலியை வச்சு பெர்னவுலிஸ் தத்துவோங்கற ஒரு அறிவியல் சாசனத்தை அவங்களுக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் செய்யணுங்கறத நிறைய சொல்லி குடுத்தோம் மரம் வளர்க்கறத பற்றி பா பாடல் மூலிமாவும் சொல்லி கொடுத்தோம் குரூப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு பாடல் மூலிமாவும் ஆடல் பாடல் மூலிமாவும் நாடகத்தின் மூலிமாவும் நிறைய விஷயங்கள அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம் அதே போல பார்த்திங்கன்னா கொய்யா செடி வைக்கிறது மாஞ்செடி வைக்கிறது பப்பாளி செடி வைக்கிறது வாழை செடி வைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பழ செடிகளும் மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் விளக்கமாக குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டா ஒரு நாடகமா ஆடல் பாடலோடு நடித்து காட்டி எங்கள் குரூப்போட நாங்கள் நிறைய விஷயங்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அது மாதிரிதாம்மா இந்த இல்லம் தேடி கல்வியில் நாங்கள் போயிட்டு ஊர் ஊரா சொல்லிட்டு வந்தோம்